நம்ம நான் கிருஷ்ணகிரி நகராட்சியில் இருக்கிறேன் ஒர்க் பண்ணுறேன் நான் எனக்கு கிருஷ்ணகிரி நகராட்சியில் இருக்கிறேன் நம்ம பகுதியில் வந்து நான் ராசி வீதியில் இருக்கிறேன் நான் அந்த ராசி வீதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் அரசு சுகாதாரம் வந்து கவர்ன்மெண்ட்டுது ஒரு சின்னதாகதான் இருக்குது அது டாக்டருங்க வந்து ரொம்ப குறைவாகதான் இருக்குறாங்க காய்ச்சலு தலைவலி இதுக்குதான் மாத்திர மருந்து தராங்க மிகப்பெரிய அந்த பெண்களுக்கான அந்த ஒரு பெரிய ஒரு டிபியோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட அதுக்கு மருத்துவமனை வந்து கிருஷ்ணகிரியில் இல்லை டவுனுக்குள்ளே இல்லை அது வந்து கிருஷ்ணகிரி தொலைவில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ மருத்துவ மருத்துவ வந்து காலேஜ் மருத்துவக் கல்லூரி பக்கத்தில் அது அங்கே போயிவிட்டு இருக்குது நூற்றி எட்டு வந்து சொன்னபடி கரெக்ட்டாக வருது ஒன்று இல்லை நூற்றி எட்டு நம்ம நம்பரை போட்ட உடனே எமர்ஜென்சி வந்து நம்மளங்களாக அழைச்சிட்டு போயிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது பற்றி மருத்துவம் வந்து முகாம் வந்து ஒரு சரியானபடி வந்து கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ளுக்குள்ளே டவுனுக்குள்ளே சரியானபடி இல்லை அதனால மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தை படுறாங்க இந்த பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல்க்கெல்லாம் போனால் அதிகமான செலவுகள் பணம் வந்து ஏகப்பட்டதை சாப்புடுறாங்க பில்லு நிறையா போகுது அங்கே மாத்திர மருந்துக்கே அதுக்கே இன்னும் அதிகமாக போகுது அவங்க ஹாஸ்பிட்டல்க்கு தரது நூறு நூற்றம்பது இருந்தாலும் கூட மாத்திர மருந்துக்கே ஒரு இரநூறுவா மேலே ஆயிடுது டாக்டருங்க அவ்வளோ எழுதி கொடுக்குறாங்க அவர்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா ஏழை பாழைங்கள்லாம் என்ன பண்ணுறது டெய்லி கூலி தொழிலாளிகள் என்ன செய்யறது நம்ம மாதிரி நானும் ஒரு தின நான் ஒரு தினக் கூலி நான் டெய்லி போகற டிராக்டர் டிரைவர் நான் ஒர்க் பண்ணுறேன் நம்மளுக்கெல்லாம் அந்த மிகப்பெரிய சிரமம்தான் அது நம்ம அதல்லாம் பார்க்கும்போது நம்ம பகுதிக்குள்ளே அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் பெரிய பெரிய பார்க்குணுன்னா எதுவுமே இது பண்ணல அதனால் கோரிக்கை என்னான்னா நம்ம பகுதியில வந்து டவுனுக்குள்ளே பெரிய பெரிய இப்போ அப்போ ஹார்ட் அட்டாக்கோ ஒரு இதோ டிபியோ எல்லாம் இதல்லாம் பாக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் டவுனுக்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும் எல்லா அந்த சேவை வந்து டுவென்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ஸும் டவுனுக்குள்ளே இருக்கனும் எல்லா மக்களும் அதான் கோரிக்கை கேட்குறாங்க நான் கேட்குறது நான் எல்லா இந்த இந்த ஏழை பாழை இருக்கிற இடத்துல தான் நான் குடியிருக்கிறேன் அவங்கல்லாம் மிகப்பெரிய கஷ்டம் படுறாங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு கூட எழுதி கொடுத்தேன் சொன்னாங்க அதை யாரும் இன்னும் எதுவும் எதுவும் தெரிவிக்கலை அதனால் நீங்கள் உடனே இதை உங்கள் அரசு மூலியமாக நம்மளுக்கு வந்து இந்த உதவியெல்லாம் கொஞ்சம் செஞ்சால் நல்லாருக்கும்